நான் பத்தாவது எக்ஸாம் எழுதிவிட்டு வீட்டில் சும்மா இருக்கிறமே சரி டெய்லரிங் கற்றுக்கலானு டெய்லரிங் கற்றுக்குன்ன டெய்லரிங் கற்றுக்கிட்டு சரி நம்ம சும்மா இருந்தால் எப்படி ஒரு வேலை செய்யலாம்னு சொல்லி ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம்னு போனால் அங்கே போனால் ஃபுல்லாக ஒரு சட்டை தைக்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க இது என்னடா இது ஃபுல்லாக எடுத்த உடனே சட்டை எப்படி தைக்க முடியும் சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு பேக்கு பேக் வாக் மட்டும் தைக்கிறது ஒரு சிலிவ் மட்டும் தைக்கிறது அப்புறம் பட்டி ஃப்ரண்ட் பட்டி தைக்கிறது அப்புறம் ஒருநாள் பாக்கெட் போடுவது அப்புறம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது அப்புறம் சைடு அட்டாச் பண்ணுறது அப்புறம் காலர் அட்டாச் பண்ணுறது காலர் ரெடி பண்ணுறது அப்புறம் கஃப் அட்டாச் பண்ணுறது கஃப் ரெடி பண்ணுறது அப்புறம் பாட்டம் தைக்கிறது அப்புறம் ஓவர்லாக் போடுவது இப்படி ஒரு ஒரு வேலையாக ஒரு ஒரு வேலையாக கற்று ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பாட்ஸ்சு ரெண்டு பாட்ஸ்சு இப்படி கற்றுக்கின்னு அப்புறமா நான் ஃபுல்லாக ஒரு பீஸ் தைக்கணும் எனக்கு கொடுங்க நான் தைக்கிறனு சொல்லி நான் வாங்கி ஒரு பீஸ் ஃபுல்லாக ரெடி பண்ணேன் ஒரு நாளைக்கு பாதி தைச்சிட்டு வந்துடுவேன் திரும்ப மறுநாள் போய் பாதி தப்பேன் அப்போ ரெண்டு நாளைக்கு ஒரு சட்டை தான் தைக்க ஆரம்பித்தேன் அதேமாதிரி ட்ரைனிங் எடுத்து எடுத்து எடுத்து ஃபர்ஸ்ட் ரெண்டு நாளைக்கு ஒரு சட்டை அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு சட்டை அப்புறம் ரெண்டு சட்டை மூணு சட்டை நாலு சட்டைனு சொல்லி கடைசியா நான் தைச்சி நான் பீஸ் ரேட்டில் தைக்கும் போது ஃபுல் சட்டை வந்து பதினேழு சட்டை தப்பேன் ஃபுல்லாக கப் அட்டாச்சோடு சேர்த்து பதினேழு சட்டை ஃபுல்லாக ரெடி பண்ணுவேன் ஒரு சட்டைக்கு ரேட்டு ஒரு சட்டையோட ரேட்டு பதினஞ்சு ரூபா தான் பதினேழு சட்டை தப்பேன் ஹாஃப் ஸ்லீவ்னா இருபத்ரெண்டு சட்டை தப்பேன் அதுக்கு வந்து மிஞ்சி போனால் பன்னெண்டு ரூபா தான் போடுவாங்க அந்தமாதிரி வேலை செய்து எக்ஸ்போர்ட்டில் எனக்கு ஒரு பத்து மெஷின் போட்டு வீட்டில் தான் ட்ரைனிங் கொடுத்தாங்க ஒரு ட்ரைனிங் எடுத்தேன் எடுத்துவிட்டு நம்ம ட்ரைனிங் ட்ரைனிங் எடுத்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போக கூடாதுன்னு அங்கயே பதினோரு வருடம் வேலை செய்தேன் இதேமாதிரி பீஸ் ரேட்டில் அவங்களே கம்பனி நான் மூட போகிறேன் நீ வெளியே போம்மானு சொன்னதால் தான் நா வெளியே வேலை பார்க்க ஆரம்பித்தேன் அவங்க இல்லை கம்பெனி க்ளோஸ் பண்ணாமல் இருந்துச்சுனா இன்னுமும் நான் அங்கேயே தான் செய்துருந்துருப்பேன் ஆனால் எனக்கு வந்து நான் என்னைக்கும் அந்த நன்றியை மறக்க மாட்டேன் அவங்க எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தர் கிட்டே ஒரு ஒரு பாட்ஸ் வாங்கி வாங்கி வாங்கி தைச்சி ட்ரைனிங் எடுத்து கடைசியில் இன்னைக்கு வந்து கடைசி ஒரு ஒரு வாரத்துக்கு அஞ்சாயிரம் ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு எனக்கு திறம வந்திருக்குனா அது அவங்க கற்று ட்ரைனிங் கொடுத்ததால தான் ட்ரைனிங் எடுத்ததால் தான் எக்ஸ்போர்ட் கம்பெனி பீஸு அப்படின்றோம் ஆனால் அது அது உள்ளே எவ்வளோ வேலை இருக்குன்றது வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஒரு புள்ளி இறங்கிடுச்சினாலும் அது ப்ராப்ளம் ஆல்ட்டுனு கொடுத்துருவாங்க கொஞ்சம் பைப்பிங் வந்துச்சுனா பைப்பிங் இந்தானு கொடுத்துருவாங்க ஹோல்ஸ் வர கூடாது அதேமாதிரி மெஷர்மன்ட் பாக்கிறோம்னா ஒன் இன்ச்சுனா ஒன் இன்ச் தான் வரணும் ஒன் இன்ச் ஒரு புள்ளி வந்தால் ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா இருக்கு இந்தாங்க பிரித்து தையுங்கனு குடுத்துடுவாங்க அதே போல் நம்ம தைக்கிறம்னா பினிஷிங் மெயினாக பினிஷிங்கை பார்ப்பாங்க பினிஷிங் சரி இல்லையா இந்தாங்க ஆல்டேசன் நம்ம கையில் குடுத்துடுவாங்க நம்ம வந்து வேலையும் செய்துக்கினு அதையும் பிரித்து ஆல்டேஷன் பண்ணி தரணும் இந்தாங்க உங்கள் பீஸ் தானே அதில் வந்து என்ன பண்ணுவோம்னா சைடுலலாம் லேபிள் வைப்போம் அந்த சைடு லேபிள் வைக்கிறப்போ இன்சியல் போட்டு அனுப்புவோம் ஏன்னா நிறைய வரும் ஒரு பத்து பேர் செய்கிறோம்னா எனது இல்லை உனது இல்லைன்ட்டு எல்லாம் குடுத்துடுவாங்க எனது இல்லை இந்தாங்க இது உங்களுதா பாருங்கன்னு குடுத்துடுவாங்க அதனால் ப்ராப்ளம் வர கூடாதுன்றதுக்காக பென்சிலில் கேஎஸ்ஸுனு என் எங்கள் அப்பா இனிசியலும் என் இனிசியலும் போடுவேன் கேஎஸ்ஸுனு போட்டுவிட்டு அந்த இனிசியல போட்டோம்னா ஆல்டேஷன் வந்தால் என்கிட்டே எடுத்து என் பிராப்ளத்தை குடுத்துடுவாங்க எந்த இடத்துலனு கட்டி அனுப்பிச்சிடுவாங்க அந்த இடத்துல கட்டின இடத்தில் பிரிச்சுட்டு சாதாரணமாக எப்பவும் தைக்குறமாரி தைச்சி நல்லா கிளியராக அனுப்பணும் இல்லைனா தெரியாமல் அப்படியே அந்த கட்டி இருக்கிறத பிரிச்சுட்டு அப்படியே கையில் தேய்ச்சிட்டு திரும்ப அனுப்பிச்சிருவாங்க அந்தமாதிரி அனுப்பிவிட்டா திரும்ப அதே இடத்துல திரும்ப ஆல்ட் வரும் திரும்ப திட்டுவாங்க நம்பம எதுக்கு திட்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக நல்லபடியாக அந்த ஆல்ட் பண்ணி கொடுத்தா திரும்ப நம்ம கைக்கு வராது நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் அதனால் வந்து எக்ஸ்போர்ட்லலாம் கற்றுக்கிட்டு நான் சம்பாரித்தது நல்ல இது அந்த வேலை கைத்தொழில் இருக்கிறதால ஒன்றுமே இல்லாமல் கிராமத்துலேருந்து வந்த நாங்கள் ஒன்றுமே இல்லாத இடம் சொந்தமாக இடம் வாங்கினோம் வீடு கட்டின ஃபர்ஸ்ட் ஓட்டு வீடு கட்டின அதுக்கப்பறம் வேலைக்கு போய்ட்டு இருந்தேன் பையனை படிக்க வைச்சோம் பையனை ஸ்கூல் சேர்க்கும் போது எங்கள் வீட்டுக்காரர் கையில் அவர் வந்து ஒரு பிளாஸ்டிக் கம்பெனியில் வேலை செய்தார் மோல்டிங் மிஷின் அது வந்து கையை உள்ளே விட்டு ரெண்டு விரல் கட் ஆகிடுச்சு அதனால் வேலைக்கு போக ஆறு மாசம் வீட்டில் இருந்தார் வேலைக்கு போக முடியாது அந்த சூழ்நிலைலேயும் என்னோட கைத்தொழில் தான் கை கொடுத்தது நான் வேலைக்கு போய்ட்டு அவரையும் ஆறு மாசம் வீட்டில் உட்கார வைச்சு காப்பாற்றின என் பையனையும் அந்த டைம்மு எல்கேஜி சேர்க்க ரெடி பண்ணிருந்தேன் அவனையும் ஸ்கூல் சேர்த்தேன் அவனையும் படிக்க வச்சுட்டு இருந்தேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவர் வேலைக்கு வேற வேலைக்கு போக ஆரம்பித்தாரு கை அடிப்பட்டதால் திரும்ப அந்தமாதிரி கம்பெனிக்கெல்லாம் போகமுடியாதுனு ஒரு செக்குரிட்டி வேலைக்கு போறன்னு செக்குரிட்டி வேலைக்கு போனார் அவர் எதோ முடிஞ்சது அவரால் முடிஞ்சது கொண்டு வந்து கொடுத்தாரு என்னோட முயற்சியால் பையனையும் நல்லா படிக்க வச்சேன் நம்மதான் வந்து கஷ்டப்படுகிறோம் நம்மளமாதிரி கூலி வேலை அவனும் செய்ய கூடாது அவன் நல்ல வேலைக்கு போகணுன்றதுக்காக எங்கள் அப்பா என்னமோ என்ன படிக்க வைக்க சொன்னார் படின்னாரு நான்தான் இல்லை எனக்கு படிப்பு வேணாம்ப்பா நான் படிக்கலைப்பா கைத்தொழில் இருந்தால் நல்லதுப்பான்ட்டு ஒரு கைத்தொழிலை கற்றுக்கிட்டன் கைத்தொழில் என்னைக்கும் எனக்கு கை கொடுக்குது இன்ன வரைக்கும் கை கொடுத்துகிட்டு இருக்கு இன்னைக்கு கூட போய் ஒரு மெஷினில் உட்காந்து தையுனா எந்த பார்ட்ஸ் எது கொடுத்தாலும் ஒரு சட்டை கொடுத்தாலோ ஒரு ஜாக்கெட் கொடு எது கொடுத்தாலும் நான் தைக்குற திறம எனக்கு இருக்கு கைத்தொழில் என்னைக்கும் நம்ம கூட நம்ம கூட சாகிற வரைக்கும் வரும் கைத்தொழில் தான் படிப்புன்றது நம்ம படிக்காததால் நம்ம கஷ்டப்படுகிறோம் நம்ம புள்ளை இந்தமாதிரி படிக்க படிக்காமல் இருக்க கூடாதுனு அவனை கவர்ன்மெண்ட் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பாமல் தனியார் ஸ்கூல்லேயே எல்கேஜிலேருந்து பிளஸ் டூ வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிக்க வச்சேன் பிளஸ் டூவில் படித்து மார்க் எடுத்தான் திரும்ப காலேஜ் பிகாம் சேத்தேன் பிகாம் படிச்சுட்டு அதுவும் தனியார் காலேஜூ பிகாம் முடிச்சுட்டு ஒரு வருஷம் வேலைக்கு போகிறேன்னு போனான் இல்லை நான் எம்பிஏ படிக்க போகிறனு சொன்னான் திரும்ப போய் சரி எம்பிஏ சேர்ந்துக்கடானு சொல்லிவிட்டு திரும்ப எம்பிஏ படிக்க வச்சேன் அது ஒரு ரெண்டு வருஷம் ரெகுலர்லேயே போய் படித்தான் அவன் படித்தும் நம்ம வேலைக்கு போய் தான் ஆகணுனு அதுக்குள்ளே நான் வந்து ஓட்டு வீடு கட்டி இருந்தது எடுத்துவிட்டு தளம் போட்டு வீடு கட்ட ஆரம்பித்தேன் வீடும் கட்டிட்டேன் நான் ரெண்டு மூணு வீடு வாடகை விடலாம்னு சொல்லி பின்னாடி சீட் போட்டு ஓட்டு வீடு போட்டேன் அந்த ஓட்டு வீடு போட்டு அதில் வர்ற வாடகை வேலைக்கு போகிற காசு இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து நம்ம மேலே நல்லா எவ்வளோ கஷ்டப்படுகிறோம் வீடு வசதி கம்மியாக இருக்குன்னு சொல்லி மேலே டபுள் பெட்ரூம் வச்சு மேலே வீடு கட்டி நல்ல வசதியாக இருக்குறேன் இவ்வளோ வசதியாக இருக்குறேன் காரணம் என்னனா நான் கற்றுக்கிட்ட கைத்தொழில் தான் எனக்கு இன்னுமும் கை கொடுக்குது டைலரிங் தான் ஒரு சட்டை தைச்சி என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன் சுடிதார் கொடுத்தா கொடுத்தாலும் தப்பேன் குழந்தைங்களுக்கு கவுன் கொடுத்தாலும் தப்பேன் சட்டை கொடுத்தாலும் தப்பேன் பேண்ட் கொடுத்தாலும் தப்பேன் எந்த கோட் ஷூட் சில டைம் கோட் வரும் அதும் தைப்பேன் ஷார்ட்ஸ் வரும் எது எது வருதோ கம்பெனியில் இது ஷார்ட்ஸ் வந்தாலும் சரி சட்டை வந்தாலும் சரி எது வருதோ வர்ற வேலை கரெக்டாக செய்வேன் அதுக்கு தகுந்த காசு வரும் நல்லா இது வரைக்கும் கைத்தொழில் எனக்கு கை கொடுக்குதுன்னு இருக்கு நல்லபடியா இருக்கிறோம்